ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா இந்த டாக்ட்ரு பேசுகிறேன்மா ஷெரிஃப்ஃபுல் நிஷாவா எப்படிம்மா இருக்கு உங்களுக்கு ஃபீவரு கோல்டுன்னு சொல்லி சொன்னிங்களேம்மா எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ ம் ஆ சரிம்மா ஒன்றும் வந்து த்ரோட் பெயின்னு இந்த மாதிரி எந்த இஸ்யூஸும் எதுவும் இல்லையாம்மா ஆ ஹாட் ஹாட் வாட்ரு சாப்பிடுங்க தொடர்ந்து மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லையேமா உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்குன்னு சொன்னிங்களேம்மா அது எப்படி இருக்கு உங்களுக்கு ம் சரிம்மா அந்த ஆண்ட்டி பயோட்டிக் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து ஒன் வீக்கு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு கொடுத்துருக்கறது கண்ட்டினியூ இப்போ வந்து கோல்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து த்ரோட் வந்து புண்ணாயிருக்கும்மா அதனால் வந்து அந்த புண்ணு கம்மியாகிற வரையும் வந்து கொஞ்சம் ஸ்பைஸி ஃபுட்டு எடுக்காதிங்க எதுவும் ரசம் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்கம்மா கொஞ்சம் நார்மல்லானோனே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே ரொட்டீனா உங்ளோட ஃபுட்டு சாப்பிட்லாம் அது வந்து லூஸ் மோஷன் ஆயிருக்குன்ட்டு நீங்கள் சொன்னிங்கள்லம்மா அது வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால டேப்லேட்ஸ்னால அதனால உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆயிருக்கு மற்றபடி ஓ இல்லைம்மா உங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால வந்து இளநீரெல்லாம் சாப்பிடாதிங்கம்மா வெறும் சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடிங்க வயித்து குளிர்ச்சி இளநீர் குடிச்சிங்கனா உங்களுக்கு மறுபடியும் வந்து கோல்டு அட்டாக் ஆகும் அதனால வந்து ஒரு ரெண்டு மூண் நாளுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்காதிங்கம்மா அதான் நல்லது மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி எதாவது தொந்தரவு இருந்தால் வந்து என்ன பாருங்கம்மா மற்றபடி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கொடுத்துருக்குற மெடிசன்ஸே கன்ட்டினியூ பண்ணுங்கள் நார்மல் ஆயிடும்மா ஆ இதே ஆண்ட்டி பயோட்டிக் கொடுத்துருக்கறதே வந்து மூண் நாளைக்கு கன்ட்டினியூ பண்ணுங்கம்மா நடுவில் எதாவது தொந்தரவுன்னா வந்து என்ன பாருங்கள் மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லையேம்மா நெஞ்செரிச்சல்லு இது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையே அது இல்லைம்மா அது வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து மைல்ட் டோஸ் கொடுத்து உங்களுக்கு கம்மியாகலை அதனால ஹெவி டோஸ் கொடுத்துருக்கறதால உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கும்மா பீ காம்ப்ளஸ் டேப்லெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டேப்லெட் சேர்த்து சாப்பிடுங்க வயிறு எரிச்சல் எதுவும் இருக்காது ஸின்ட்டேக்கும் சாப்பிட்டுக்கோங்கம்மா ஸின்ட்டேக் சாப்பிட்டிங்களா ஆ பில்லன ஒன்றும் இல்லைம்மா டூ டேஸ்க்கு அப்படி தான் இருக்கும் அப்புறோம் நார்மல் ஆயிடும்மா ஆனால் டேப்லெட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாதிங்க கன்ட்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருங்க ம் ஹாட் வாட்டரே குடிங்கம்மா நார்மல் வாட்டர் குடிக்காதிங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ட்ரோட் பெயின் வேறு ஆயிருக்கு ஸோ அதனால நீங்கள் நார்மலாக கொடுத்துருக்குற மெடிசன் ரொட்டீனாக எடுங்க ஒரு ஒன் வீக்கு நார்மல் ஆயிடும் மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லைல்லம்மா சரிம்மா வேறு எதாவது தொந்தரவுன்னா வந்து என்ன பாருங்கள் மற்றபடி கவலைப்பட்றதுக்கு ஒன்று இல்லைம்மா உங்கள் ஹஸ்பெண்ட் தான் ரொம்ப கவலைப்பட்டாரு சொல்லிவிடுங்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டையும் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைம்மா ஓகே ஓகேம்மா ஓகே தேங்க் யூம்மா